நகர பள்ளிகளுடன் ஒப்பிடும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் ஊரில்தான் படித்தேன் நான் அங்கே படிக்கும் போது அப்போது படித்ததுனால படிக்கும்போது படிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்பெல்லாம் கொஞ்சம் டல்லாகதான் இருந்தது ஏன்னால் ஒரு டீசென்ட் இல்லை ஒரு டிசிப்ளின் இல்லை ஒரு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலை அப்போது அப்போது ஆனால் இப்போ என் பசங்க படிக்கிற காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு கல் பள்ளியாருக்குது நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க பசங்களுக்கும் எது நல்லது எது கெட்டது குட் டச் எது பேட் டச் எது எது செய்யணும் எது செய்யக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து அவர்களுக்கு கற்று கொடுக்குறாங்க அதில் வந்து பசங்களுக்கும் ந நல்லா அது ஒரு அன அனுபவமாக தெரியுது எது நம்ம செய்யணும் எது செய்யக் கூடாது எது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுக்குறதுனால பசங்களுக்கு ஒரு நல்ல இந்த காலத்தில் வந்து பள்ளி கல் வ பள்ளியில் வந்து கல்வி நல்ல ஒரு ஜென்ரேஷன்னாக இருக்குது